ஊடகம் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாதுங்க கல்வி அமைப்பில் வந்து தமிழ் வந்து அந்த காலத்துலிருந்தே தமிழ் மொழி வந்து முக்கியமான ஒரு மொழி கருதப்படுகிறது அந்த காலத்தில் வந்து பாரதியார் பாரதிதாசன்னு ஒளவையார் நிறைய பிர பிரமுகர்களும் நிறைய தலைவர்கள் வந்து தமிழை வளர்ப்பதற்கு காமராஜர் இந்த மாதிரி எம்ஜிஆர் அண்ணா அவர்கள் எல்லாமே வந்து தமிழ்க்காக போராடியவர்கள் இவங்கள்லாம் தமிழ் வந்து அந்த காலத்திலேருந்து இப்போ வரையும் வந்து தமிழ்நாட்ல சரி எல்லா ஊர்களிலும் தமிழ் முக்கியமான மொழி என்று கருதப்படுகிறது இது இது போதுமானதில்லை இன்னும் வளர்ந்துட்டே இருக்கும் தமிழ் வந்து எப்போதுமே மாறாது தமிழ் மொழி எப்போதுமே வளர்ந்துகிட்டே இருக்கும் வா வாழ்ந்துட்டும் இருக்கும் நிலை ந நம்ப நம்ப நாட்டில் தமிழ் மொழி தாங்க முக்கிய முக்கியத்துவம்னு நான் நெனைக்கிறேன்